நான் வாங்கின ப்ராடக்ட்னால் நான் இதுவரைக்கும் நிறைய ப்ராடக்ட்ஸ் வாங்கியிருக்கேன் ஆனால் நான் அந்த ஃபஸ்ட்டு அதுமட்டும் வாங்கினது எனக்கு ஒரு ஒரு பெஸ்ட்டு மெமரி பெஸ்ட்டு ஹாப்பினஸ்னு சொல்லலாம் அது நான் வந்து ரொம்பவே சந்தோஷப்பட்டேன் அந்த ப்ராடக்டினால் ஒரு ஃபிராக்கு ஒன்று வந்து ஆர்டரு போட்டிருந்தேன் லைட் ப்ளூ கலரில் ஃபிராக் ஆர்டரு போட்டிருந்தேன் மீஷோவில் அந்த அந்த ஃபிராக் வந்து நான் எப்படி ஃபோனில் நான் வந்து ஆன்லைனில் எப்படி பார்த்தேன்னா அதேமாதிரிதான் எனக்கு நேரிலையுமே கிடச்சிது அதனால நான் வந்து சந்தோஷப்படுறேன் அந்த ட்ரெஸ்ஸை வந்து என் ஃப்ரெண்ட்ஸுட்டெலாம் சஜெஸ்ட் பண்ணிணேன் இது வாங்கிக்கோங்க இது வந்து கம்மி பிரைஸில் நல்ல கிளாத்து நல்ல டிசைன்ஸு ஆன்லைனில் இருக்கிற மாதிரி நேரில் இருக்குது இந்த மாதிரி வாங்கிக்கோங்கன்னு சொல்லிட்டு அவங்களை அவங்கள்கிட்ட சஜெஸ்ட் பண்ணிணேன் என் ஃப்ரெண்ட்ஸுமே ஒரு நாலஞ்சு பேர் என்னை பார்த்து அவங்க வாங்கியிருக்காங்க அதனால எனக்கு ஒரு மிகப்பெரிய ஹேப்பினஸ் அதனாலே ஆன்லைன் ப்ராடக்ட்ஸ் வந்து நல்லதுன்னு தான் நான் நினைக்கிறேன் இப்போது நம்ப வெளியில் போயிட்டு வாங்குவது வெளியில் போய்ட்டு வாங்குவது ஒன்று நல்லாயிருக்கும் ஒன்று நல்லாயிருக்காது ஆனால் ஆல்லைனில் வாங்குவது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன் நிறைய பேர் ஆன்லைனை வந்து தப்பாக நினைக்கிறாங்க ஆனால் அந்தமாதிரி நினைக்ககூடாது அது நல்லது